ஆமாங்க நீங்கள் கோபியில் இருந்து எங்க பேசுறீங்க சரிங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி காய்கறிகளெல்லாம் வேணுங்க ஓகேங்க எங்கிட்டே வந்து விளையிறது பார்த்தீங்கனா கத்திரிக்காய் கொத்தமல்லி கருவேப்பில்ல வெண்டக்காய் புளிச்ச கீரை கீரை அகத்துக்கீரை இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க ஸோ இது மட்டும்தான் நாங்கள் இது மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் உங்களுக்கு எந்த மாதிரி அளவு தேவைப்படுது ஒவ்வொன்றுலையும் சரிங்க இப்போ வந்து கத்திரிக்காய் பார்த்தீங்கனா ஒரு கிலோ நாட்பது ரூபாய்க்கு விக்குது தக்காளி ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு விக்குது கீரை ஒரு கட்டு பத்து ரூபாய்க்கு விக்குது அதே மாதிரிதான் கொத்தமல்லியும் கருவேப்பிள்ளையும் புதினா இதெல்லாம் கட்டு பத்து ரூபாய்க்கு விக்குது நீங்கள் வந்து ஒரு மெனு கார்டு போட்டு உங்களுக்கு என்னென்ன ஆர்டர் வேணுமோ அதெல்லாம் எழுதி இப்போ எங்களுக்கு அனுப்புச்சீங்க அப்படினா நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடுவோம் உங்களுக்கு எப்போ தேவைப்படுது அப்படினு நீங்கள் சொன்னீங்கனா அந்த மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருவோம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆ சரிங்க டெய்லியும் டெய்லியும் வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து ரெகுலராகத்தான் வியாபாரம் பண்ணிட்டிருக்கோம் நாங்கள் ரெகுலகராத்தான் விளைவிக்கிறோம் அது ஒன்றும் பிரச்சின இல்லை டெய்லி வேணுணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்படி அனுப்புறது நீங்களாக வந்து அரேஞ்ச் பண்ணி டிரான்ஸ்போர்ட் அரேஞ்சு பண்ணிக்குவீங்களா இல்லை எங்கள் சைட்லிருந்து நாங்கள் அரேஞ்சு பண்ணி கொண்டு வந்து அங்கே கொடுக்குனுமா சரிங்க அதுக்கு தனியாக சார்ஜ் வருங்க அது பரவாயில்லைங்களா அதுக்கு இங்கே பங்களாபுதூரில் இருந்து கோபி மார்கெட்டு அப்படினா உங்களுக்கு வந்து இரநூறு ரூபா சார்ஜ் வருங்க ஆட்டோவுக்கு மொத்தமாக ஒரு லோடு கொண்டு வர்றது பேசிக்கலாம் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கனா இப்போது உங்களால நாளைக்கு வர முடியுங்களா சரிங்க ஓகேங்க நீங்கள் நேர்லேயே வாங்க நம்ம வந்து பேசி ரேட்டு பேசி அதெல்லாம் பிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா